பாராம்பரிய நாட்டு நிகழ்ச்சி அப்படின்னா என்னென்று கேட்டிங்கன்னா இப்போ ஊரில் திருவிழா நடக்குது அப்படின்னா அந்த திருவிழாவே வந்து ஒரு பாராம்பரிய நிகழ்ச்சியாக தான் இருக்கும் அதில் நாட்டுப்புற இசை வைப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்போ எல்லா பக்கமே வந்து நாடகம் என்றது வைக்க ஆரம்பிச்சிட்றாங்க வள்ளி திருமண நாடகம் அப்படி இல்லைன்னா வந்து கிராமத்து மண் வாசனைன்னு சொல்லிவிட்டு நடன நிகழ்ச்சி அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு இடத்துல கூட்டன்றது நிறைய கூட ஆரம்பிக்குது மக்களுன்றது பெரிய அளவில் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாமே பாரம்பரியமாக நடக்கிறதுன்றதுனால பாரம்பரிய கலை கலை இசையை வந்து யாருமே அழிக்கவும் முடியலை அது இன்னுமுமே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும்